என் என் என் ஃபோட்டோ மூலம் இந்தியாவில் காட்ட வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏழு அதிசியம்னு சொல்லுவாங்கள்லே அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து அது ரொம்ப நல்லா அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி எடிட் பண்ணலாம் அதுமாதிரி எடிட் பண்ணி அதை காட்டினோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா ஒன்றா இருக்கோம் அப்படின்னு தோணுது அதுமாதிரி ஃபாரஸ்ட்லெல்லாம் போய் பிக் எடுப்பாங்க ஃபோட்டோவெல்லாம் எடுப்பாங்க அதுமாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணும் அங்கெல்லாம் போய் எடுத்தோன்னால் அது ஒரு நேச்சுரலாக இருக்கும் அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுமாதிரிலாம் எடுத்து இந்தியாவே ஒரு ஒரு அழகான ஒரு இடம் உண்மையாக யா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சரி பல விஷயங்கள் பல வகைகளில் வந்து நிறைஞ்சிருக்கு அங்கெல்லாம் போய் எடுத்தால் அங்கெல்லாம் போய் எடுக்கணும் மெயினாக என்ன சொல்லுணுன்னால் டெல்லி டெல்லியில் என்ன ப்ளே ப்ளேஸ் வந்து ஃபேமஸ்னு எல்லாேருக்கும் தெரியும் அங்கே பிக் எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்று அங்கே போய் நான் கன்ஃபார்ம் எடுப்பேன் அது எனக்கு பிடிக்கும் அதுதான் நேச்சுரலாக போய் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்தால் அந்த புகைப்படம் மூலம் இந்தியாவை வந்து காட்ட வைத்து கிடைத்து அதுமாதிரி எடுப்பேன் அப்புறம் வந்து நேச்சுரல் வ நேச்சுரலாகவே எடுத்தோன்னாவே அதுவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த என்ன ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்தளவுக்கு நேச்சரை வந்து ரசிக்க மாட்டாங்க இப்போது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னால் வந்து விவசாயம் அந்த விவசாயத்தையே அவங்க பண்ணுற மொதல் எல்லாம் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக வந்து அதை வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதை ஃபோட்டோவும் லைக் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஸோ அதுமாரி ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக எடுத்து அது வந்து பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் அந்த அதெல்லாம் எடுப்பேன் இந்தியாவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குங்கிற மாதிரி இப்போ கும்பகோணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் நிறைய கோவில்ஸ் இருக்குது அதில் அதில் போய் கோவிலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் இதுமாதிரி பல கோவில்கள் இருக்குது அப்புறம் நிறைய இயற்கை விவசாயங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் நேச்சுரலாக போய் எடுக்கலாம் நம்மளே போய் நம்ம அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது அது ஒரு நல்ல ஒன்று நமக்கும் வந்து அது சேடிஸ்ஃபைஸாகும் ஆகும் மற்றவுங்களும் பார்க்கறவங்களாம் அதை வந்து ரசிக்கும்போது நமக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுமாதிரிலாம் வந்து நான் ஃபோட்டோ எடுப்பேன் இந்தியாவில் மென்ஷன் பண்ணி என்ன ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னால் என்ன எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் மெயினாக வந்து எனக்கு பிடிச்ச ஒன்றுன்னா ரிவரெல்லாம் பிடிக்கும் ரிவர் அதெல்லாம் வந்து நிறைய பேர் ரசிப்பாங்க குற்றாலத்தில் அருவியில் தண்ணி வரும் தெரியுமா அந்த மாதிரிலாம் இருக்கா மெயினாக ஒன்றுனா தஞ்சாவூர் பெரிய கோயில் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ளேஸ் அந்த ப்ளேஸ்சில் ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்கும் வந்து கலைஞர்கள் கட்டிடக்கலை மன்னரெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக அழகா ரசிக்க தெரியணும் ரசிக்க தெரிஞ்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகா இருக்கும் அதுதான் இந்தியாவில் என்ன புகைப்படம் எடுக்கணும் எடுப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டால் நான் தஞ்சாவூரில் அந்த கோவில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக அதை நான் எடுப்பேன் அது எனக்கு பிடிச்ச ஒன்று